கண்டிப்பாக இருக்குங்க இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காலையில் குளிச்சுட்டு அந்த மாதிரிதான் போகிறோம் சுத்த பத்தமாக இருக்கோம் அப்புறம் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ விரதம் இருக்கிறோம் விரதம் இருக்கும்போது நம்ம ஒரே சிந்தனையில் ஒரே இதை ஒரே ஒரு விஷயம் நடக்குணுன்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துத்துக்கும் மனசுகளையும் வந்து கட்டுப்படுத்தி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் விரதம் இருக்கும்போது எவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தி பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்குது மனசுக்குமே அது நல்லதாகத்தான் இருக்குது